நாங்கள் இப்போ இந்து மத பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு வரோம் நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் இந்து மத பண்டிகைன்னாக்க பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த பிள்ளையார் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கார்த்திகை அதுக்கப்புறம் இதை மாதிரி பண்டிகைகள்லாம் நாங்கள் கொண்டாடிகிட்டு வரோம் பொதுவாக தீபாவளின்னு பார்த்தீங்கன்னாக்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புது துணி எடுப்போம் அப்புறம் அத்தனை பேருக்கும் பட்டாசு வாங்குவோம் அப்புறம் நிறைய ஸ்வ ஸ்வீட்ஸு செய்வோம் காரம் செய்வோம் இதெல்லாம் பண்ணிட்டு விடிகாலம்பற எழுந்து மூணு மூன்றைக்கு எழுந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளியல்ஸ் முடிச்சிட்டு ஸ்வாமிக்கு பட படையெல்லாம் போட்டு ஸ்வாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சு இது இத்தனையும் புது துணி உடுத்தி புது பலகாரங்கள்லாம் நிறையா சாப்பிட்டு அன்றைக்குப் பூராக கோவிலுக்கு போய்ட்டு அந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுவோம் அடுத்து இப்போ பொங்கல்னு பார்த்தீங்கன்னாக்க பொங்கல் அன்றைக்கு சூரிய பகவானுக்கு இரண்டு பொ வெண்பொங்கல் சக்கரைப் பொங்கல் கரும்பு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சி ஸ்வாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சி அன்றைக்கி குடும்பத்தோட அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவோம் இது வந்துட்டு பொங்கலுக்கு செய்வோம் பிள்ளையார் சதுர்த்தின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு அன்னைக்கு பிள்ளையாருடைய பிறந்தநாள் அன்றைக்கு பிள்ளையாருக்கு மோதகம் செஞ்சு சுண்டல் செஞ்சு சக்கரைப் பொங்கல் இது அனைத்தையும் ஸ்வாமிக்கு செய்து அனைவரும் இதை மகிழ்வோம் இது மாதிரி தான் எங்களுடைய இந்து பண்டிகைகள் நிறைய செய்வோம் இது உணவு உணவு பழக்க வழக்கங்கள பொறுத்தவரை அந்தந்த ஸ்வாமிக்கு என்ன இப்போ சரஸ்வதி பூஜைன்னு எடுத்துக்கிட்டாக்க கொண்டக்கடல்ல சுண்டல் கருப்புக் கொண்டக்கடல்ல சுண்டல் இருக்கும் அந்த ஸ்வாமிக்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம் அதனால் அது கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நெய்வேத்தியம் செய்வோம் கார்த்திகைன்னு சொன்னாக்க கார்த்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த நாள்ல தீபத் திருநாள் இது இந்த நாள்ல பொரி உருண்டைகள் நிறைய நெல் பொரி அவல் பொரி அப்புறம் கடலை மிட்டாய் உருண்டை இது இத்தனையும் செய்து அந்த ஸ்வாமிக்கு நெய்வேத்தியம் செய்வோம் இப்படியெல்லாம் நிறைய முறைகள் எங்கள் இந்து பண்டிகைகள்ல நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்